வணக்கம் வணக்கம் இது ஆண்டாளம்மா காய்கறி கடையா சரி ஒன்னுமில்ல நான் வீட்டில ஒரு விஷேசம் வச்சிருக்கேன் அதனால எனக்கு காய்கறியெல்லாம் இதை விடவும் உங்கள் கடையில் கொஞ்சம் ஃபிரெஷ்ஷாக இருக்கும்னு எல்லாம் விசாரித்தேன் ஆண்டாள் காய்கறி கடையில் தாங்க நல்ல ஃபிரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதான் கொஞ்சம் நல்லா இது இந்த லிஸ்ட்டை சொல்கிறேன் கொஞ்சம் குறிச்சிகோங்க ஒரு பேனாவை எடுத்துகோங்க ஆ ஆ உருளைக்கிழங்கு ஒரு இருபது கிலோ முட்டைகோஸ் ஒரு பதினஞ்சு கிலோ பீன்ஸ் ஒரு பத்து கிலோ பீன்ஸ் நல்லா கொஞ்சம் நல்ல இளசா நல்ல பொடிசா நல்லா இருக்கணும்ங்க சரி சரி சரி அப்புறம் கேரட் தேங்காய் கொஞ்சம் நல்ல கேரட் ஒரு பத்து கிலோ ஆ செ ஆமாம் தேங்காய் கொஞ்சம் நல்ல காயாக அம்பதுக்காய் வேணும் ம் ஆமாம் கொஞ்சம் நல்ல காயாக இருக்கணும் சரி சரி பச்சை மிளகா ஒரு மூணு கிலோ எலுமிச்சைப்பழம் ஒரு நூறு காராகருணை ஒரு பத்து கிலோ கத்திரிக்காய் ஒரு பத்து கிலோ முருங்கக்காய் வந்து ஒரு அஞ்சு கிலோ நல்ல நீளமாக இருக்கா நம்மள்ட்ட சே சரி சரி சரி சரி சரி சரி சரி அப்பறம் இந்த தக்காளி என்ன விலைங்க நம்மள்ட்ட கிலோ கிலோவுக்கு என்ன வருது ஆ கொஞ்சம் பார்த்துதான் பதிஞ்சு கிடக்குங்க அது வெலை கூவுறான் வந்து வேன்ல கூவுறான் நூறுருபாக்கி அஞ்சு கிலோ நூறுருபாக்கி அஞ்சு கிலோன்னு சொல்கிறான் நீங்கள் என்னென்னா கொஞ்சம் கூட சொல்றீங்களே கொஞ்சம் பா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொறைச்சி போடுங்க உங்கள்ட வாங்கிறதுனால அப்பறம் வெங்காயம் ஒரு இருபது கிலோ ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அப்பறம் கருவேப்பில்ல கொத்தமல்லி இதில் எல்லாம் கொஞ்சம் போடுங்க நல்ல ஆமாம் ஆமாம் அவசியம் அவசியம் போடுங்க போடுங்க போடுங்க ஆமாம் அப்பறம் அந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு பத்து கிலோ போடுங்க போட்டுருங்க வெ வெங்காயமெலாம் கொஞ்சம் வெலை கொறைச்சலா இருக்குதுங்க அதனால கொஞ்சம் பார்த்து கொறைச்சி போடுங்க சரி அப்பறம் இலை கட்டு நல்ல பெருசு நல்ல சாட்டை இலையா இருக்கணும் நல்லா இருக்கணும் இலை கட்டு ஒரு ரெ ஆ இல்லை நுனி இலை கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கணும் ஆனால் நுனி இலை போடுவீங்களோ அது எனக்கு தெரியாது பெருசாக இருக்கணும் ஒரு இலை கட்டு அது ஒரு ரெண்டு கட்டு போடுங்க இல்லை இல்லை கொஞ்சம் கூட கூட கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் கூட கொறைச்ச வேணுமில வந்ததுனால் இருக்கிறத ஏதோ அட்ஜஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட வேணும் எனக்கு கொஞ்சம் கூட தான் வேணும் ரெண்டு கட்டாக நீங்கள் போடுங்க சரி சரி சரி எல்லாம் எப்போ நீங்கள் அனுப்சிடுறீங்க இங்கேதான் நம்ம இங்கே இளங்காட்டு லோக்கலேயே கோயில்ல வச்சிருக்கேன் அதனால நீங்கள் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் அதை எல்லாம் ஆ கொஞ்சம் ஃபிரெஷ்ஷாக வேணும் கொஞ்சம் நீங்கள் எங்கே பறிச்சிகிட்டு வர சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது கொஞ்சம் ஃபிரெஷ்ஷாக வேணும் ஆ ஆ

ஆ சொல்டேன் சொல்டேன் சொல்டேன் நீங்கள் மறந்துறாமல் நீங்கள் எல்லாத்தையும் இங்கே டான்னு வந்துடணும் வேன் கீனு எல்லாம் நீங்களே அனுப்சிவிட்ருங்க நான் உங்களுக்கு காசு உடனே ஒரே டைத்தில் பே பண்ணிடுறேன் இப்போது நைட் ஆ பதினொரு மணிக்கெலாம் வந்தால் போதும் போதும் போதும் போதும் ஆ ஆமாம் ஆமாம் ரைட் ரைட் ஆமாம் பதினொரு மணிக்கு வந்துட்டீங்கன்னா சரி நல்லது நல்லது ரொம்ப சந்தோசம் சந்தோசம் சந்தோ சரி சரி சரி சரி சரி சரி வச்சிடுறேன் வச்சிடுறேன் வச்சிடுறேன்